ஹலோ மேம் மேம் நான் வந்து உங்கள் காலேஜில் படிக்கிறேன் மேம் நான் கெமிஸ்ட்ரி டிப்பார்ட்மெண்ட்டு செகெண்ட் இயர் படிக்கிறேன் மேம் என்னென்னா என்னென்னா மேம் நான் வந்து பிடி பீரியட்டில் விளாண்டுட்டு இருந்தேன் மேம் அப்போது வந்து எனக்கே தெரியாமல் என்னோட ப பர்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு அதில் வந்து காசு ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருந்துச்சு மேம் அது என்ன பண்ணுறதுன்னு தெரில இல்லை மேம் பின்னாடி பாக்கெட்டில் தான் மேம் வச்சுருந்தேன் விளாண்டுட்டே இருந்தேன் அப்போது சார் வந்து அப்போது அங்கே போய் விளாடுங்கன்னு சொன்னார் மேம் அதனால் சரி வெளியே போய் விளாண்றத்துக்குள்ள கொஞ்சம் அங்கே கொஞ்சம் நிழலா இருந்துச்சுன்னுட்டு அங்கே விளாண்டேன் மேம் ஆனால் அங்கே விளாடக்குள்ள எப்படி துலைஞ்சதுன்னு தெரியலை மேம் ஆனால் பர்ஸ் தேடிப் பார்த்தேன் எங்கேயும் கிடைக்கல மேம் ஆ அவர்கிட்ட சொன்னேன் மேம் முன்னாடி என்னை என்னை திட்டினாரு மேம் பர்ஸ் கூட கிளாஸில் வைக்க கேர்லெஸ்ஸாக வைக்காம என்னடா பண்ணுறேன்னு கேட்டு திட்டினாரு மேம் அவரும் தேடிப் பார்த்தாரு நானும் தேடிப் பார்த்தேன் மேம் சாரிங்க மேம் இல்லை மேம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வைச்சுதான் ஃபீஸ் கட்டணும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் இப்போ இதனால்தான் நானும் உங்களுக்கு

ஆ இருக்குது மேம் அதில் வந்து என்னோட ஆதார் கார்டு இருக்குது ஃபோட்டோ இருக்குது அப்புறம் பஸ் பாஸ் இருக்குது எல்லாம் இருக்குது மேம் நீங்கள் எப்படியாவது எனக்கு கண்டுப்பிடிச்சி கொடுத்துடுங்க மேம் பர்ஸ் வந்து பிங்க் கலர் மேம் ஆமாம் மேம் எஸ் மேம் இல்லை மேம் எனக்கு இல்லை மேம் ம் இல்லை மேம் இன்றைக்கிக்குள்ள எனக்கு கண்டுப்பிடிச்சி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல மேம் ஃபீஸ் கட்டணும் மேம் அப்படின்னா எக்ஸாமுக்கு இன்றைக்கு கட்டலைன்னா அப்புறம் லாஸ்ட் டேட் மேம் இல்லைன்னா நீங்களே எக்ஸாமுக்கு விடமாட்டிங்களே அது உங்களுக்கே தெரியும் மேம் அது மாதிரி இன்றைக்குள்ள எப்படியோ ஆ சரிங்க மேம் ஆ ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க தேங்க்யூ கொடுத்துருக்கீங்க ஆ ஆ சரிங்க மேம் ம் பாய் ஆ சரிங்க மேம்